ஹலோ ஓலோ ஆட்டோங்களா ஆ ஆமாங்க இந்தமாதிரி நான் கோயில் வரைக்கும் போகணும் ம் கோட்டை மாரியம்மன் கோயில் வரைக்கும் போகணும் உங்கள் ஆட்டோ வருங்களா எவ்வளோ நேரம் ஆகும் நான் கேட்டு கிட்டே வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆகும் வர்றத்துக்கு லேட் ஆகுமா எனக்கு வந்து ட்ரைவர் நம்பராவது கொடுக்குறிங்க எனக்கு அர்ஜெண்ட்டு நான் போகணும் டைம் ஆகிடிச்சி நல்லா டைம் ஆகிடிச்சி கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுங்களா அவங்க மொபைல் நம்பர் இருந்தால்கூட கொடுங்க நான் பேசிக்கிறேன் அவங்கக் கிட்டே ம் ஆ இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆ கேட்டு தான் கேட்டில் இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்திங்கன்னால் நான் அங்கே இ இ கூட்டு போயிடுறேன் ஆ ஓகேங்க ஆ